எங்கள் ஃபேமிலியில் எல்லா யாருக்குனா உடம்பு சரி இல்லை அப்படின்னு பார்த்திங்கனா சமையல் வந்து உப்பு காரம் புளி எல்லாமே குறச்சிப்பேன் எண்ண சுத்தமாக குறச்சிப்பேன் அப்புறம் பார்த்திங்கனா புழுங்கரிசி வறுத்து அதை மிக்சியில் தூள் பண்ணி அது சுடு தண்ணி வச்சி கஞ்சி மாதிரி செஞ்சு லைட்டாக உப்பு போட்டு அதுதான் குடிப்போம் அது காலை மதியம் இரவும் மூணு நேரம் குடிக்கிறதுனால் அவங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தால் சீக்கிரமாக காய்ச்சல் குறையுன்னு சொல்லுவாங்க புழுங்கரிசி கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா குழந்த பிள்ளைங்கள வச்சுன்ருக்கறவங்க குழந்தைக்கி எதனா பிரச்சின அப்படின்றவங்க அந்த புழுங்கரிசி கஞ்சி வந்து குழந்தைங்கலேந்து பெரியவங்களுக்கு வரையும் கொடுக்குவாங்க குடிப்பாங்க இந்த மாதிரிதான் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சமைக்கும் போது சில உணவுகளெலலாம் காரம் கம்மியாக போடுவோம் இட்லி அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு தருவோம் குழந்தைங்க பொறுத்த வரையும் காரம் உப்பு புளி எண்ணெ இதெல்லாம் கம்மி பண்ணி போட்டு என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துப்பேன்